நான் ஓவியலாம் நல்லா வரைவேன் ஆனால் நான் ஆன்லைன்லேயோ எந்த இதுவும் பார்த்து நான் வரையல நான் எங்கள் வீட்டில் இருக்கிற காலண்ட்ரு புக்ஸுங்களை பார்த்து தான் வரைவேன் சாமிங்களெல்லாம் வரைவேன் எங்கள் வீட்டு உறுப்பினர்ங்களை பார்த்தும் வரைஞ்சிருவேன் அப்றம் இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஓவியம் நீங்கள் நல்லா போடுறீங்க அப்படின்ட்டுனு யாராவது ஸ்கூல்ல வந்து வரைஞ்சினு வாங்கள் அப்படின்னு சொன்னாங்கனா அவங்க வந்து என்கிட்டே கொடுப்பாங்க நேரு காமராஜா பெரியார் வா உ சி சிதம்பரம் அவங்களெல்லாம் வரைஞ்சி கொடுங்கன்னு ஆனால் நான் அந்த புக்கை பார்த்து நிறைய பேருக்கு நான் உதவி செஞ்சிருக்கறேன் வரைஞ்சி குடுத்துருக்கறேன் நல்லா தான் இருக்கும்